ஹலோ அர்ச்சனா ஹோட்டலுங்களா நான் அருள்மதி பேசுகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்கள்ட ஆர்டர் கொடுத்துருந்தேன்ல ஆமாம் என்ன ஆர்டர் கொடுத்தனா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒரு பார்சல் தந்தூரி அதுக்கப்புறம் ஆம்லெட் ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குலோப்ஜாமுன் அதுக்கப்புறம் பன்னீர் நான் இதெல்லாம் கொடுத்துருந்தேன் ஆர்டர் கொடுத்தன் நீங்கள் வந்து அக்சப்ட் பண்ணிட்டீங்க தான் நினைக்குறேன் அக்சப்ட் ஆய்ச்சா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா பார்த்து ஓகே மேம் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டீங்கனு சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு இன்னும் வரலை எப்போ வரும்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வருமா சரி மேம் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் அனுப்புங்க எவ்வளோ இப்போ ரெடி பண்ணிட்டீங்களா இல்லை நீங்கள் இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணனுமா ஃபுட்டை ஓகே ஓ ரெடி பண்ணி ரெடியாகிட்டு இருக்கா சரி மேம் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்கள் இங்கே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கள் அதனால் தான் கேட்கிறேன் ஓகே மேம் ஓகே தேங்க் யூ கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்கள் மேம் ஓகே தேங்க் யூ